எனக்கு ச்சி நீச்சல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாது நீச்சல் தெரியாததுனால நான் எந்த போட்டிக்கும் போனது இல்லை எனக்கு அதோட அனுபவம் பற்றியும் எனக்கு புரியாது எனக்குனோட நண்பர்களும் எந்த நீச்சல் பந் பந்தயத்திலும் கலந்துக்கிட்டது கிடையாது அதனால் எனக்கு அந்த பந்தயம் பற்றி எப்படி இருக்குண்ட்டு தெரியாது ஓரளவு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அதை பயிற்சியை நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு பயிற்சியாளரோட உதவியோட அங்கே போய் நம்ப வந்து நீச்சல் பந்தயத்தில் வந்து கலந்துக்கணும் ஏன்னா த அந்த நீச்சல் பந்தயத்தோட தலைவருக்கு தான் அந்த டே எல்லாவோட வழிமுறைகளும் சொல்லுவாங்க அவங்களோட வழிமுறைகள் பின்பற்றி தான் நீச்சல் வீரர்கள் அதை பயன்படுத்திக்கணும் சொல்லி சொல்வாங்க நீச்சல் நீந்தும்போது அவங்க கொடுத்துருக்க அந்த அந்த க அவங்களுக்கு கொடுத்த அந்த லைன் குள்ளாறயே போயிவிட்டு இது மாதிரி தொட்டுவிட்டு வரணும் யார் அதி கொடுத்துருக்குற நேரத்துலருந்து சீக்கிரமாக திரும்பி வராங்களோ தொட்டுவிட்டு திரும்பி வராங்களோ அவங்க தான் முத முதல் பரிசு வாங்கிகிட்டு போவாங்க இத் இத்தனை மணி நேரத்துக்கு இவ்வளோ சீக்கிரம் இத்தனை கிலோ மீட்டர் இத்தனை மீட்டர் இத்தனை மீட்டர் தொட்டுவிட்டு திரும்பி வரணும் சொல்லி சொல்வாங்க அது அவங்களோட நேரத்தை காட்டிலும் தான் பரிசுகள் வழங்கப்படும் அதனால் நமக்கு முந்தி முன்னாடி சொல்லுற அவங்க வந்து நம்பளை வந்து பின்னாடி தள்ளணும் பார்ப்பாங்க எப்படினா அவங்க முன்னாடி நீந்திகிட்டு போபோது அந்த தண்ணி வேகம் வந்து நம்பளை வந்து நீந்த விடாம முறியடிக்கும் சொல்லி சொல்வாங்க ஆனால் நம்ப கை கால்கள்லாம் செயல் படாமல் போவ வாய்ப்பு இருக்கு செயல்படாமல் வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படினா அந்த தண்ணியோட வேகம் அதிகரிக்கும் போது நம்ளால் நம்பளோட தசையை முன்னுக்கு கொண்டு வர முடியாது அதுக்கு நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு நல்ல பயிற்சியாளரை தேர்ந்தெடுத்துகிட்டு பயிற்சி எடுத்து சென்றால் மட்டுமே நம்ளோட மொத்த பலனை ப மொத்த பலத்தையும் கொடுத்தா தான் நம்ளோட அதில் வந்து வென்று வர முடியும் எனக்கு இதை பற்றி அவ்ளோவாக தெரியாது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிருக்குறேன் அவ்வளோ தான்